குட் மார்னிங் சார் சார் நாங்கள் வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதாவது அஞ்சு பேருக்கான சாப்பாடு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இட்லி தோசை எல்லாம் சேர்த்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் என்னோடய ஆர்ட்ரு எண் வந்து நூற்றியெட்டு ஸோ இந்த ஆர்ட்ரில் நான் இப்போ தான் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஆர்ட்ரு பண்ணிருந்தேன் ஆனால் சில முக்கியமான காரணமாக நான் என்னோடய வீட்டில் இருந்து நான் வெளியூர் போக வேண்டியை நிலம வந்துடுச்சி அதனால் நான் கிளம்பி போகிறேன் அதனால் என்னோடய ஆர்ட்ரை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் ஸோ நான் பணத்தையும் நான் செலுத்திட்டேன் அந்த பணத்தை என்னோடய அகௌண்ட்டுக்கு மறுபடியும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணிறணும் என்னோடய ஆமாம் ஆமாங்க பணம் பணத்தை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபெர் பண்ணிட்டேன் பணம் வந்து எவ்வளோ ரூபா அனுப்பிருக்கிறேன் அப்படின்னா எ எழநூற்றி இருபது ரூபா நான் உங்களோடய அகௌண்டில் அனுப்பிருக்கிறேன் அதை நீங்கள் வந்து என்னோடய அதே நம்பருக்கு எனக்கு ரிட்டன் ப பண்ணிருங்க சார் ப்ளீஸ் சார்